இப்போது ரேடியோ டிவி செய்தித்தாள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரேடியோன்றது ரொம்பவுமே பெஸ்ட்டான ஒன்று ஏன் ரேடியோவை பெஸ்ட்டுன்னு சொல்றேன்னா இப்போ டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூஸ்பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நடந்ததை நாளைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு என்ன நடந்ததை நாளானைக்கி மறுநாள் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது அப்போ இருந்த வானிலை ரேடியோ எனிடைம் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு ஃபை மினிட்ஸ் டென் மினிட்ஸில் சேகரிச்சு செய்தி சேகரிச்சு அப்படியே சொல்லிடுவாங்க இப்போ டிவி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போது இப்போ இருக்கிற ஜென்ராலஜிக்கு அது போதுமானதுதான் டிவி ஏன்னால் எல்லாம் எல்லா இடத்துலியுமே லைவ்வாக போடுறாங்க நியூஸ்ஸு இப்போது ஒரு ஒரு சில சினிமாஸ்ஸு சீரியலு அது எல்லாமே இருக்குது இது எல்லாம் எதுலையாவது ஒன்று விடுபட்டு இருந்தாலும் கடைசியாக எங்கே வந்து சிக்கும்ன்னால் செய்தித்தாள்களில் பரவாயில்லை செய்தித்தாளும் ரொம்ப நல்ல விஷயந்தான் சப்போஸ்ஸு அந்தக்காலத்து ஆளுங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் பத்திரிக்கை அதாவது நியூஸுக்கு செய்தித்தாளை மட்டும்தான் படிச்சு நம்புவாங்க மீதி எது வீடியோவில் பார்க்குறதையோ ரேடியோவில் கேட்குறதையோ அது அவ்வளோக்கா நம்பமாட்டாங்க நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கோ அதைப்பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாமே பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தமிழ் மொழியை எப்படி அந்த இடத்துல பயன்படுத்துறாங்கன்னால் சூரியன் எஃப்எம்ன்னு ஒரு கேட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக வந்து சகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவாப்புல மிக அருமையாக இருக்கும் எனக்கு வந்து பிடிச்ச கேரக்ட்ரு அவர் அவரோடய வாய்ஸ்ஸு வந்து நல்லாயிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மொழி ஸ்லாங்கு இருக்குல்லை அழகாக உச்சரிச்சு சொல்லுவார் அந்த இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் கரெக்டான உச்சரிப்பிலியே சொல்லுவார் அவர்